ஹலோ சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ உங்கள் பேருப்பா ஆ சொல்லுப்பா ஆ ஆ சரிப்பா பட்டு ஒர்த்தர் ரெண்டு பேர் கேட்கறாங்கன்னா நம்ம எடுத்தவொடன்னே அங்கே ஏன்னா இது பத்து ரூவா இருபது ரூவா ஜாமான் இல்லைல்ல ஆயிரக்கணக்குல போவது அது கரெக்டாக போகுமாப்பா ஆ சரிப்பா ம் சரிப்பா ஆனால் நான் பார்த்ததுலியே இதுவரைக்கும் இத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்க கஸ்டமரோடய ஒப்பினியனை என்கிட்ட யாருமே சொன்னதில்லை அன்றைக்கி நீ அந்த தாமோதரண்ணன் சேர்த்து விட்ட ஆளுதானேப்பா ஆ அன்றைக்கிக்கூட அவர் சேர்க்கும் போது நான் கூட யோசித்தேன் இவன் என்ன வேலை செய்ய கரெக்டா இருப்பானா வே வேலை நல்லா பார்க்குறப்பா சூப்பர்ப்பா தம்பி ஆ சரி இனிமேல் யாராவது கஸ்டமர் வந்தாங்கன்னால் ஆர்டரு பேரில் நம்மளால் எடுத்தவொடன்னே அந்த சின்னப் பொருளெல்லாம் விற்று நம்மளால் அதை விற்க முடியலைன்னா நஷ்டம் வந்துடும்பா வந்தாங்கன்னால் அவங்க ஃபோன் நம்பரு அட்ரஸ்ஸு ஒரு வாரத்தில் டெலிவரின்னு சொல்லிடு வீட்டுக்கே போய் நம்ம கொடுத்துறலாம் ஆ கஸ்டமருக்கு அலைச்சலும் வேணாம் எதுவும் வேணாம் அவங்க எந்த கிராமில் கேட்கறாங்க என்ன டிசைன்னு அதை சொல்லிவிட்டீன்னா நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்ப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வாரத்தில் வாங்கிக்கலாம் ஆமாம் கண்டிப்பாகப்பா அதுலையும் எதாவது கூப்பன் மாதிரி போட்டு விட்டுப்பா இ இத்தனை கூப்பனுக்குள்ளே வந்தால் நமக்கு டிஸ்கவுண்டு ஆஃபரு அந்த மாதிரி எதாவது போட்டுவிடு பார்த்துக்கலாம் நீ நீ உன் மேல் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு நீ என்ன பண்ணினாலும் எனக்கு ஓகேப்பா ம் சரிப்பா சூப்பர் இது மாதிரியே இன்னமும் உன்னை மாதிரியே ஒரு ரெண்டு மூணு பையனை பிடிச்சு விட்டீன்னா நம்மளும் ஜோஸ் ஆலுகாஸு கல்யாண் ஜூல்லர்ஸ் மாதிரி நம்மளும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் பார்த்து பண்ணிறியாப்பா ஆ சரிப்பா சரிப்பா தேங்க்யூப்பா